எங்கள் பகுதியில் வந்து சமூகங்கள் நிறையா இருக்கிறாங்க நிறையா சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வந்து வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் வந்து இன்னொரு சமூகம் அப்படின்னு நிறைய பிளவு இருந்துச்சு ஸோ அந்தக் கோயிலுக்கு அந்த சமூகத்தில் உள்ளவங்க போக மாட்டாங்க இவங்க கோயிலுக்கு மற்ற சமூகத்திலேருந்து ஆட்கள் வர முடியாது ஸோ அந்தமாதிரி சூழ்நிலையெலாம் இருந்துச்சு ஆனால் இப்போ சு அந்த சூழ்நிலை எதுவுமே கிடையாது எந்த சமூகமாக இருக்கட்டும் எந்த சமூகத்தின் திருவிழாவாக இருக்கட்டும் கோயில் திருவிழா திருமண நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலுமே அடுத்த சமூகம் மக்கள் வந்து ஈஸியாக உள்ளே வராங்க அவங்க கோயிலை வழிபடறது எல்லாமே இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சு இப்போது ஒரு சமூகத்தில் ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சி இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சி வெச்சுருக்காங்க அப்படின்னா பிற சமூகத்தை சேர்ந்தவங்கள் போகிறாங்க வாழ்த்துறாங்க அங்கே உள்ள உணவு முறையை வந்து பகிர்ந்துக்கிறாங்கள் இதுபோல நிறைய விஷயங்கள் அந்த காலக் கட்டத்திலேருந்து இந்த காலக் கட்டத்தில் நிறைய மாறியிருக்கு இப்போது அனைத்து சமூகமும் ஒன்றும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் கொண்டாடுறாங்க ஸோ அந்த மாற்றம் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் நிறைய இடத்துல பார்க்க முடியுது எங்கள் பகுதியில் நிறைய இடத்துல எல்லாரும் ஒரே சமூகமாக ஒன்றா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க